ஆமாம்ங்க சார் வணக்கங்க சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணுறாங்க ஸ்ரீநிதி மார்க்கு மா மார்க் சீட் கொண்டு வந்தாப்லைங்க சார் பார்த்தேங்க மார்க் எல்லாம் ரொம்பவே இந்த டைம் கம்மியாக இருக்குதுங்க எதுனாலைன்னு தெரிலைங்க எங்கேங்க எல்லாம் செல் அமுத்துறது இப்படியே தானங்க டிவி பார்க்கறது செல்லை பார்க்கறதுன்ட்டு இப்படியே போயிகிட்டு இருக்குதுங்க சரியாக படிப்பில் கொஞ்சம் கவனமில்லாமல் தாங்க சார் இருக்குறாங்க சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சொன்னபடியே கேட்குறதில்லைங்க சார் எந்நேரமும் கையில் செல்லை டிவி இதே தான் பார்க்குறாங்க அக்காவும் தம்பியும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டயை கண்டிட்டு டிவியே பார்த்துட்டு ரிமோட்டுக்கு சண்டக் கட்டிக்கிறாங்க படிக்கிற வேலையே கிடையாதுங்க சார் வீட்டுக்கு வந்தால் சரிங்க சரிங்க சார் சரிங்க சரிங்க

சரிங்க சரிங்க சரிங்க எப்படிங்க சாய்ந்தரத்துக்கு மேலே நாற்பது நிமிஷங்களா சரிங்க ஆ சரிங்க நாலு நாற்பது வரைக்கும் பொண்ணு அங்கே இருப்பாங்க பள்ளிக்கூடத்துல இருக்குறமாதிரிங்க சரிங்க சரிங்க அப்போ நாலு நாற்பது வரைக்கும்ன்னா நீங்கள் டியூசன் மாதிரியாங்க சார் இது அவைங்க ஒர்க்கு ஹோம் ஒர்க்கே பண்ண வைப்பீங்களா இல்லை வேறு எதாவது வேலை கொடுப்பீங்களா சார் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷங்க சார் ரொம்ப சந்தோஷங்க நான் ஸ்ரீநிதியை அனுப்பிச்சிட்றேன் தப்பில்லைங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்களும் தான் நானும் முடிஞ்சளவுக்கு வீட்டில் சொல்லுறேங்க நானும் வேலைக்கு போயிடுறங்காட்டிக்கு அவளை சரியாக கவனிக்க முடியிறதில்லைங்க நீங்களும் கொஞ்சம் பார்த்து சொல்லி நீங்கள் படிக்க வைப்பீங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்குறேங்க கொஞ்சம் பார்த்து அவளை படிக்க வைங்க அப்புறம் அதுக்கப்புறங்க சார் இப்போ நாலு நாற்பதுக்கு முடிஞ்சால் எப்படிங்க பள்ளிக்கூடத்துலருந்தே கொண்டு வந்து விட்டுருவீங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க அப்படித்தாங்க சார் நானும் வேலைக்கு வந்துர்றேங்க அவைங்களும் வேலைக்கு போயிருவாங்க வீட்லேங்க நாங்கள் தனியாகதான் எதாவது பண்ணனுங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது இருந்தால் சொல்லுங்க வண்டி வாகனம் அப்படி இல்லை வேறு குழந்தைக யாராவது கூட இருந்தாங்கன்னா பொண்ணு கூடவே ஸ்ரீநிதி கூடவே வேறு யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள் அப்போ ரெண்டுபேர் மூணு பேர் சேர்ந்து வண்டியில வர்றமாதிரி நான் எதாவது ஏற்பாடு பண்ண பார்க்குறேங்க

சரிங்க சரிங்க என்னால முடிஞ்சளவுக்கு நான் சொல்லிகிட்டு தாங்க இருக்குறேன் வீட்லையுமே நீங்களும் பாருங்கள் சார் அவ மெரட்டி வைங்க அவளை மிரட்டி எப்படியா படிக்க வைங்க நாங்கள் எங்கனால முடிஞ்சளவுக்கு சொல்லுறேங்க ஆ நன்றிங்க சார் நீங்கள்தான் பார்த்துக்கணும் எப்படியோ பிள்ளைய பார்த்துப் படிக்க வைக்கணுங்க இந்த டைம் நான் இந்த டைம்மில் நல்லா மார்க் வரும்னு நம்பிக்கையில தான் இருக்கிறேங்க அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறேங்க சார் நீங்க தான் பார்த்துக்கணுங்க சரிங்க சரிங்க சரிங்க சார் ஆ நன்றிங்க நன்றிங்க சார் நன்றிங்க